மக்களின் உடல் மற்றும் மன நலத்துக்கான விளையாட்டுகள் பெரிய பேர் உதவியாக திகழ்கின்றன ஒருவர் தன் நிலைமையை அறிந்து கொள்ளவும் தன் மனக் கவலையை போக்கி கொள்ளவும் விளையாட்டுகளில் ஈடுபட்டால் அதிலுள்ள நற்சிந்தனைகளும் விளையாட்டின் மீது ஆர்வம் கொள்வதாலும் தன்னுடைய மனக் கவலைகளையும் மன குமுறல்களையும் அவர்கள் எளிதில் மறந்து விட முடிகிறது அதனால் ஏழை எளியோர் பெரிய பணக்காரர் என்று பாராமலும் அவர்கள் விளையாட்டுகளில் ஈடுபடு வருவதால் அவர்களின் மன நலத்தை அவர்கள் பேண பேருதவியாக இருக்கின்றது இதனால் உடல் நலமும் உடல் ஆரோக்கியமும் உடல் வள மேம்பாடும் சரியாகிவிடுகிறது இதனால் அவர்கள் மருத்துவ மனைகளுக்கு சென்று செலவளிக்கக் கூடிய செலவும் குறைகிறது ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் என்பது முதன்மையானதாக இக்காலத்தில் கருதப்படுகிறது ஆகையால் விளையாட்டுகளின் மூலம் அவர்கள் மன நலம் பாதிப்பது பேரளவில் தடுக்கப்படுகிறது